முதல்லலாம் துணி துவைக்கும் போது வந்து தண்ணி அதிகமாக செலவாகும் கையில் துவைக்கிறோங்க அலைக்கிறோங்க அதனால் வந்து ஒரு பக்கெட்டு நாலு பக்கெட்டு இன்னும் சேர்ந்து செலவாகும் அதே வாஷிங் மிஷின் வந்ததுக்கப்புறம் குறைவான தண்ணியும் பயன்படுது அதேமாதிரி அதுலே உலர்த்திக்கிதுங்க வாஷிங் மிஷின் வந்து துவைக்கிறதுனால வந்து தண்ணீர் வந்து நம்மளுக்கு கம்மியாக பயன்படுது அதேமாதிரி அதுலே வந்து வாஷிங் மிஷினில் ட்ரை பண்ணி நம்ப காய வக்கிறதுக்கும் நம்பளுக்கு சுலபமாக இருக்குது